சமூக பிரச்சனையாக சொல்லணும்னா இந்த வீட்டிலலாம் வந்துட்டு பெண்களை வந்துட்டு நீங்கள் எதுவுமே பெ பெண்கள் வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடாது அவங்க வந்து நாங்கள் சொல்கிற பொண்ணுங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் பசங்களைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நாங்கள் சொல்கிறப்படி தான் கேட்டிருக்கணும் அப்படினு ஒரு கட்டுப்பாடிருக்கும் சமூக கலாச்சாரம்னாலே வந்து உடை அவங்க பேச்சு அவங்களோட அன்றாட தேவை பூர்த்தி செஞ்சிக்கிற விதம் இதெல்லாம் தான் சமூக பிரச்சனையாக இப்போ வந்து பேசிகிட்டுருக்காங்க இண்டஸ்ட்ரியல் ப்ரோமோஷன்ஸ் அதாவது இப்போ எஜிகேஷன் சிஸ்டம்ல என்ன வளர்ந்துட்டுருக்கு எஜிகேஷன் சிஸ்டம்ல அதிகமாக என்ன இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு இப்போ எஜிகேஷன்னால் பெண் பெண் கல்வி முக்கியம் அப்படினு இப்போ வந்து நிறைய சொல்லிகிட்டுருக்காங்க பெண் கல்வி முக்கியம் தான் ஆனால் இப்போ வந்து அன்றாட வாழ்க்கையில பெண்கள் வந்து எல்லாருமே படிக்கிறாங்களா இல்லை எல்லாருமே தான் ஒரு நல்ல ஜாப்ல இருக்காங்களா எங்கள் பெண்கள் போனாலுமே அங்கே வந்து அவங்களுக்கு எதாது ஒரு ப்ரோமோஷன் எதாது ஒரு ப்ரோப்லேம் இருந்துட்டு தான் இருக்குது ஸோ வந்து சமூக கலாச்சாரத்தை பின்பற்றணும் அதோடய பிரச்சனையை தீர்க்கணும் அப்பயடினா அதோட பிரச்சனைகளை நம்ம தி எப்படி சரி பண்ணணும் அப்படிங்குறத நம்ம வந்து தெரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு சமூக பிரச்சனையை தீர்க்குறதுக்கு முதல் விஷயமே நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பெ ஒரு பொண்ணாக இருக்கோம் அப்படினா அந்த ஒரு பெண் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறா அதை எப்படி அவள் ஸால்வ்வு பண்ணுறா அப்படிங்கறத பொறுத்து தானே அமையும் இன்னும் என்னென்னா ஸ்கூல்லலாம் இப்போ வந்து இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ பிள்ளைங்க இருக்குது அந்த பிள்ளைங்க நிறைய ப்ராப்ளம் இருக்குது சில பிள்ளைங்களுக்கு பேச்சு வார்த்தை சரியா இருக்காது நம்ம ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்கணும் அப்படினா கேஷுவலாக பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கிட்ட அதாவது அப்போ பெற்றோர்கள் வந்து மாணவர்கள் அதாவது ஒரு பிள்ளைங்கள்ட்ட பொண்ணுங்கள்ட்ட நல்லா காமன்னாக பேசணும் அவங்களுக்கு உள்ளத தைரியம் கொடுத்து அவங்க தான் வந்து ஊக்கப்படுத்தணும் அவங்க கொடுக்குற சந்தோஷம் அவங்க கொடுக்குற பேச்சி வார்த்தை அவங்க கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன்ல தான் அந்த பிள்ளைங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ்க்கு வரும் அப்போ சமூக பிரச்சனையை கலாச்சாரம்லாம் மாறுது அதை நம்ம மாற்றணும் அப்படின் அப்படின்னு எதுக்காக நம்ம வந்து கலாச்சாரம் வந்து மாறுது நம்ம கலாச்சாரத்தை நம்ம பண்பை பின்பற்றணும் கலாச்சாரம்னால் என்ன நமக்கு வந்து காலம் காலமாக இருக்கிற ஒரு பண்பாடு காலம் காலமாக இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து பின்பற்றுறது தான கலாச்சாரத்தோட இருக்கணும் அப்படினா இருக்கிற வந்து நம்ம சொஸைட்டி இப்போ நம்ம வெளி ஊர்ல இப்போ இங்கே படிச்சிட்டு நிறையா பேர் இருக்காங்கள் இங்கே படிச்சவங்கள் என்ன பண்ணுவாங்கள் வெளி ஊர்ல போய் அங்கே வேலை பார்ப்பாங்க அங்கே உள்ளவங்கள் என்ன பண்ணுவாங்கள் அங்கே நாங்கள் வாழ்ந்துகிட்டுருக்கோம் அங்கே இருக்கிறோம் வேலைக்கு போகிறோம் ஸ்கூல் போறோங்கிறதுக்கு அங்கே இருக்கிறது லொக்கேஷனுக்கு படி அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கள்ல அப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறப்போ அவங்களோடது என்ன நடக்கும் அந்த இது அவங்களுக்கு மெயின்டெய்ன் ஆகிடும் அதே வந்து அவங்க ஃபாலோ பண்ண ஆரமிச்சிடுவாங்க இதே வந்துட்டு அவங்க ஸடனா இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிறப்ப பொண்ணு ஸடனா ஒரு ஃபா ஒரு அவ்ட்டர் சைடு ஒரு சிட்டி சைடு ஜாப் போனால் அப்படினா அந்த சைட்ல என்ன பண்ணுவாள் அவளுக்கு பிடிச்சத செய்வாள் அவள் வேலைக்கு போவாள் ஸோ அங்கே இருக்கிறவங்க சு சரௌண்டிங் எப்லபடிருக்குமோ அதை தான் அவள் ஃபேஸ் பண்ணுவா இது இங்கே அதே பொண்ணே திரும்பி ரிட்டன் கிராமத்துக்கு வரப்போ அவள் வேலை பார்த்த இடத்துல எப்படி இருந்தாலோ அதை தான் இங்கே பண்றாள் அது தான் சமூக கலாச்சாரம் வந்து சீர்கேடு அப்படினு சொல்லி சொல்லிகிட்டுருக்காங்க இப்போ இருக்க கலாச்சாரத்தெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சில கிராமங்கள்ல இல்லை நாங்கள் இப்படி தான் இருப்போம் எங்களோட பாரம்பரியம் இப்படி தான் குடும்பம் இப்படி தான் அப்படினு சொல்லி நம்ம பேசுவோம் ஆனால் சில ஊர்ல எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஒழுங்காக இருக்கணும் ஒழுக்கத்தோட இருக்கணும் அதான் சொல்லுவாங்கள் அதிகபட்சமாக நம்ம வந்துட்டு ஒரு ஒரு சொஸைட்டிக்குள்ளே நம்ம இன்வால்வ் ஆகிறோம் அப்படினா அதுக்கு ஆக்ட்டாக அதுக்கு வந்து அக்ஸப்ட் பண்ணிக்கணும் எதுவந்தாலும் ஓகே எந்த ப்ராப்ளமாந்தாலும் ஓகேன்னு ஸால்வ் பண்ண தெரிஞ்சிக்கிறணும் ஒரு கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றணும் அப்படினா அந்த கலாச்சாரத்தை அழியவிடாமல் பார்த்துக்கணும்